நான் வந்துவிட்டு மொழி பெயர்த்த அனுபவன்னு பார்த்திங்கன்னா தெ அப்பப்போ தினமும் குட்டி குட்டியாக பண்ணுவேன் இதுக்கு என்ன இது என்னன்னு பார்ப்பேன் ஆனால் பெருசாக பண்ணது ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துவிட்டு நான் வேலை செய்யற அலுவலகத்தில் அலுவலகத்தில்தான் எனக்கு அங்கே ஒரு வேலை கொடுத்தாங்க என்னன்னா ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு பத்தரம் தயாரிச்சு வச்சுருந்தாங்க அந்த பத்தரத்தை நான் தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட குடுத்திருத்தாங்க என்னன்னா அவங்க வந்துவிட்டு இந்தந்த இதெல்லாம் சேர்த்துக்க பத்தரத்துலேன்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு நாலு பேப்பர் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தமிழ்ல தான் நம்ம பதிவு பண்ணணும் ஆனால் தமிழாக்கம் செஞ்சு மாற்று அப்படின்னாங்க அதனால் அது எப்படியும் ஒரு அஞ்சு பக்கத்துக்கு இருந்திச்சு அந்த அஞ்சு பக்கத்தியுமே நான் வந்து தமிழ்ல அப்படியே படிச்சு படிச்சு தமிழ்ல நான் வந்து செஞ்சு நான் போட்டு நான் கைப்பட எழுதி கொடுத்தேங்க அது வே ஏன் வேலை முடியறுத்துக்கு இது தான் எனக்கு வந்துவிட்டு மறக்க முடியாத ஒரு தமிழாக்கம் மொழி பெ மொழியை வந்துவிட்டு மாற்றுன ஒரு அனுபவன்னு வச்சுக்கோங்களேன் இது தான்